மீன்பிடி தொலில்ல வந்து பார்க்கும்மோது அதுக்கு அரசாங்கம் கொஞ்சம் அவங்களுக்கு சில சலுகைகள்லாம் கொஞ்சம் கொடுத்து மீன் பிடிக்க போறவங்களுக்கு இது போட்டு அரேஞ்ச் பண்ணி போ மானியத்தில் ஏதாது போட்டுக் கொடுக்கலாம் டீசல் கொடுக்கலாம் அதே மாதிரி அவங்க அதில் மீன்பிடி தடைக் காலத்தில் உதவிகள் செய்யலாம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குறாங்க இருந்தாலும் மேற்கொண்டு அவங்களுக்கு கொஞ்சம் போட்டு இல்லாதவங்களுக்கு போட்டு போட்டுக்கான ஒரு மானியம் இல்லை ஒரு போட்டு அரேஞ்ச் பண்ணிக் கொடுக்கறது வலை வாங்குறது வலையல்க்குல வலை வாங்கறதில் போக்குவரத்தில் கொஞ்சம் மானியம் ஏதாவது கொடுக்கலாம் அந்த மாதிரி அந்த மீன் பிடிக்கிறதுக்கு எல்லையில் இதைத் தாண்டி போகக்கூடாதுங்கிற எச்சரிக்கையை நம்ம சரியான எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு டிவைஸையோ இல்லை ஒரு ராணுவமே நம்ம எங்கள் க நம்ம நாட்டு ராணுவத்தையோ இல்லை இய எல்லையில் நிப்பாட்டி இதைத் தாண்டி நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள அலர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த மீன் எங்கே இருக்குது என்னங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கான ஏதாவது டிவைஸ் அரேஞ்ச் பண்ணிக் கொடுக்கலாம் அதே மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்